இன்றைக்கி ஆடைகளில் பார்க்கும் போது டிஷர்ட்டு என்று சொல்ல கூடிய அந்த டிஷர்ட்டை வந்து இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆடையாக இருக்கிறது அதை பார்த்துவிட்டு என் பையனுக்கு வாங்கலாம் என்று சென்றேன் அப்படி சென்ற போது அந்த டிஷர்ட்டை வாங்கி பயன்படுத்தும் போது முதல் முறையாக பயன்படுத்த நன்றாக இருந்த மாதிரி இருந்தது பிறகு தண்ணியில் நனைத்த உடன் அதை சாயம் போகிறது நூல் தனியாக எடுக்கிறது தனி தனியாக வந்து விடுகிறது அதனால் பார்க்கும் போது டிஷர்ட் வந்து ஒரு மதிப்பில்லாத ஒரு துணியாக இருக்கிறது அதனால் சாயம் போவதுனால் மற்ற துணிகளிலும் அந்த சாயங்கள் ஒட்டி கொள்கின்றன அதனால் மற்ற துணிகளும் நல்ல துணிகளும் வீணாக போய் விடுகிறது இந்த மாதிரி அந்த டிஷர்ட்டினால் இது தீமைகள் ஏற்பட்டுக் கொண்டு இருக்கிறது அந்த டிஷர்ட் என்பது மக்கும் பார்ப்பதற்கு என்றால் நன்றாக இருப்பது போல் தோன்றுகிறது ஆனால் உடலில் அணியும் போது ஒரு இறுக்கமாக ஒரு கஷ்டமாக இருக்கறக் கூடிய ஒரு இதாக இருக்கிறது இதை இதை வந்து பயன்படுத்துகிறார்கள் என்ற இளைஞர்கள் இன்றைக்கு அந்த இதை வந்து பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அதனால் தீமைகள் தான் ஏற்படுகின்றன நல்ல ப்ராடக்டாக இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு இருக்கறக் கூடியதாக அந்த டிஷர்ட் இன்றைக்கு வந்துக் கொண்டு இருக்கிறது இதை பார்க்கும் போது நமக்கும் கஷ்டமாக இருக்கிறது